ஹலோ பிரசாந்த் ட்ராவெல்ஸா நான் அறிவு பேசுகிறேங்க நாங்கள் குடும்பத்தோட மகாபலிபுரம் போகிறோம் அதனால் எங்களுக்கு ஒரு சுமோ வண்டி வேணும் காலையில ஆறு மணிக்குலாம் வீ இங்கே வீட்டில இருக்கணும் ஒன் ஒன் டே ட்ராவெல்லிங் தான் ஒரு நாள் ஃபுல்லா சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடணும் நான் உங்கள் உங்கள்ட்ட தான் அடிக்கடி கேப் புக் பண்ணுறேன் அதனால் டிஸ்கவுண்ட் எதாது இருக்கா ஒரு பத்து பர்ஸன்டேஜ் இருக்கா சரி எவ்வளோங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம்மா எவ்வளோங்க நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க ஃபோர் தௌசண்தானா ஏங்க இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கண்ணே சரிங்க உங்களுக்கு கூகுள் பே பண்ணிடட்டா இல்லை ட்ரைவருகிட்ட கொடுத்துர்ட்டா இல்லை ட்ரைவர்க்கு எதாது எக்ஸ்டா காசு கொடுக்கணுமாங்க சரி ஓகே சார்